ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் நீங்கள் யார் சார் பேசுகிறது ஆமாம் ஆமாம் எங்கள் ஸ்கூலில் ஆ மார்க் சொல்லுங்கள் பரவாயில்ல வந்து எங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் நாங்கள் வந்து ஸ்கூல்லே சேர்த்துப்போம் இல்லை சார் எங்கள் ஸ்கூல் ரூல்ஸ்ப்படி நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து ஜாயின் பண்ணுவோம் கஷ்டமாக எல்லாம் இருக்காது சார் இது வந்து ப பையன் இடையில படிச்சதாகருக்கும் வந்து டென்த் சிலபஸ் தான் அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் சிலது சிலதுருக்கும் அது ஒன்றும் கஷ்டமாகருக்காது ஈஸியாக அட்டென்ட் பண்ர்லாம் எயிட்டி பர்சன்டேஜி எடுத்தால் இருக்குங்க இன்னைக்கு ஃப்ரைடே வேறு இன்னைக்கு வேணாம் அதனால் வந்து மன்டே வந்து நம்ப பார்க்கலாம் மீட் பண்ணலாம் ஸ்கூலில் வாங்க இல்லை சார் இல்லை சார் ஆ அது எல்லாம் வந்து பா பக்தி பயமாக வந்து டீச்சர்ஸ்லாம் சொல்லிகொடுப்பாங்க எந்த டவுட்னாலும் வந்து க்ளியர் பண்ணிட்டு போவாங்க அதை எத்தனை தடவை கேட்டாலும் சரி மூஞ்சி சுளிக்காமல் வந்து சொல்லிகொடுப்பாங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துதுதுன்னா பையன் கிட்ட வந்து என் கிட்டையே வந்து சொல்ல சொல்லுங்கள் ஆமாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே உண்டு கிரிக்கெட் கபடி ஃபுட்பால் எல்லாம் சேர்க்கலாங்க இன் எயிட்டி பர்சன்டேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டாங்கனா வந்து கண்டிப்பாக சேர்த்துப்போம் அவ்வளோ தாங்க ஆ பையனை கூப்பிட்டு வந்துருங்க சார் எக்ஸாம் எழுதிவிட்டு அதுக்கு அப்புறம் நம்ப பீஸ் டீடெயில்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் உங்க பையன் ஃபோர் எயிட்டி எடுத்துருக்கார்ல அதனால் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூ